பங்களாப்பூர் மைதானத்தில் வந்து கபடி விளையாடுவாங்க அங்கே இருந்து வெளியூரில் இருந்து நிறையா வருவாங்க நாங்கள் உள்ளூர்க்காரும் போவோம் வெளியூர்லருந்து நிறைய பேரு வருவாங்க பார்வையாளர்கள் எல்லாம் நிறையா வருவாங்க அவங்கள்லாம் வந்து விளையாடிட்டு போகும்போது பரிசெல்லாம் கொடுப்பாங்க அங்கே இப்போ க நடத்தறவங்க வந்து காவல்துறை தான் நடத்தியிட்டிருக்குறாங்க அவங்க வந்து முதல் பரிசு ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசு வரைக்கும் கொடுக்கறாங்க